தானியங்கி மொழி பெயர்ப்பு இதை பார்த்திங்கனு வச்சுக்கங்க நம்மளுக்கு வந்து பெரும் உதவியாக இருக்குது எதனால் சொல்லுறேன்னு பார்த்திங்கனா தானியங்கி மொழி பெயர்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு மொழிய பற்றி தெரியலயேனா அதில் போய் டைப் பண்ணாலே நம்மளுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுரும் இப்போ ஒரு ஊருக்கு போகறோம் ஒன்றுமே தெரியல அந்த மொழி அவங்க பேசுகிற லாங்வேஜ் எதுவும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது இந்த தானியங்கி மொழி பெயர்ப்பில் பார்த்திக்கிங்கனா நம்ம போடுறதுனால அவங்க என்ன பேசுறாங்க என்ன சொல்லுறாங்க அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நம்மளால செய்யமுடியும் இந்த தானியங்கி மொழி பெயர்ப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து படிக்க தெரியாதவங்க அவங்களாலக்கூட பயன்படுத்த முடியும் நம்ம நல்லா அதை பயன்படுத்திக்கலாம் இந்த வாய்ப்பு வந்து இது வந்து கண்டுபிடிச்சதுலயே இது சூப்பரானது அப்புறம் பார்த்திங்கனா தானியங்கி மொழி பெயர்ப்பு இது பார்த்திங்கனா நம்மளுக்கு தெரியாத ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு இதில் அதெல்லாம் நம்ம டைப் பண்ணி என்ன செ என்ன இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம நடந்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கனா இந்த கூகுள் வரப்படத்தை பயன்படுத்தி நம்ம சில விஷயம் தெரிஞ்சிக்க முடியும் இந்த கூகுள் வரைப்படத்தை பயன்படுத்தி இருக்கோம் கூகுள் வரைப்படம் எதுக்காக உதவுனா பார்த்திங்கனா மிக துல்லியமாக துல்லியமானவையாக அப்படி அப்படின்னா அப்படின்னா சொல்லமுடியாதுங்க ஏன்னா கூகுள் மேப் வந்து நம்ம இப்போ ஒரு இடத்த டைப் டைப் பண்ணுறன்னா அந்த டைப் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோனு வைங்க சில இதெலாம் சும்மா ராங்காக காமிக்கும் இப்போ வந்து ஒரு ஏரியாலருந்து ஒரு எப்படி சொல்லுறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகறோம் அந்த இடத்துக்கு போகறதுக்கு பதிலாக நம்மளுக்கு வேறு ஒரு வழிய காமிச்சுட்டுருது அந்த வேறு வழிய காமிக்கிறதுனால என்னாகுது நம்ம போக வேண்டிய இடத்த வந்து மிஸ் பண்ணிவிட்றோம் இப்போ தெரியாத ஒரு ஊருக்கு டூர் போகறோனு வச்சுங்கோங்க நம்ம எல்லாரும் டூர் போகும்போது டூர் போகும்போது அங்கே தான் போகறோமான் தெரியவே தெரியாது அதனாலதான் அந்த கூகுள் வரைப்படத்தெல்லாம் அதிகமாக நம்பவே கூடாது பிறவுங்கள்ட வழியில கேட்டு போகலாம் கூகுள் வரைப்படத்துக்கு நம்பிட்டு போயிட்ருந்தம்னா அது வேறு எங்கேயாச்சும் கொண்டு போய்விட்ரும் சில டைம் அதை நம்பவே முடியாது நம்பவே முடியாது அதனால பார்த்திங்கனா இந்த போகற வழியெல்லாம் இந்த கடையில் இருக்க ஆளுங்கள்கிட்ட அவங்கள்ட்டலாம் கேட்டு போகறது நல்லது கூகுள் வரைப்படத்தை வந்து நம்ப முடியாது சில டைம் கரெட்டாக காமிக்கும் சிலருக்கு தப்பாக காமிக்கும் திடீர்னு நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிரும் அதனால பார்த்திங்கனா கூகுள் வரைப்படத்தை நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நம்ம ஒரு லொக்கேஷன் போடுவோம் அது ஒரு லொக்கேஷன் கரெட்டாக காமிக்கும் ஆனால் போனால் அது எங்கெங்கயோ காட்டுக்குள்ளே போய் எங்கெங்கயோ போக சொல்லும் அப்படியே போயிட்டே இருந்தம்ன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் நம்ம தெரியாத ரூட்மாறி போயிருவோம் ரூட்டுமாறி போகறதுனால திரும்பியும் திரும்பியும் மறுபடியும் அந்த ரூட்டை கேட்டு வர்றதுக்குள்ளே எல்லாமே செலவு எல்லாம் வேஸ்ட்டாயிரும் மறுபடியும் இந்த பெட்ரோல் போடணும் அது போடணும் இது போடணும் மற்றபடி நிறையா ப்ராப்ளம் வரும் அதனால் இது வந்து அதிகமாக ஃபுல்லாக தவிர்க்கணும் சொல்லலை எதோ முடிஞ்சளவுக்கு தவிர்த்தால் நல்லாருக்குன்னு நினைக்குறேன் ஏன்னா கூகுள் மேப்பை அவ்வளோக்கா நம்ப முடியாது அதான் சொல்லுறேன்